நான் எப்படி பாத்திரத்த கழுவுவேன்னால் நான் ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தல்லாம் எடுத்துகிட்டு போய்விட்டு நான் இப்போ பாத்திரம் கழுவுகிற இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணியெல்லாம் மேலே பாத்திரத்து மேலே ஊற்றி பாத்திரத்த வந்து ஊற வச்சுருவேன் அப்புறம் வந்து எண்ணெய் பாத்திரம் இல்லாத மற்ற பாத்திரத்த வந்து சோப்பு விம் சோப்பு வச்சு விம் பாரை வச்சு நல்லா அதை தொட்டு அந்த சோப்பை தொட்டு பாத்திரத்த நல்லா தேய்ச்சி கழுவுவேன் எண்ணெய் பாத்திரத்த எப்படி கழுவேன்னால் விம் லிக்யூடு லிக்யூடை வச்சு விம் பாரை வச்சு லைட்டாக தொட்டு நல்லா தேய்ச்சி கழுவினா அந்த பாத்திரம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அப்புறம் வந்து வீட்டில் அடுப்பு சாம்பல் இருக்கில்ல அந்த சாம்பலை வச்சு எடுத்து நல்லா பாத்திரத்து மேலே தேய்ச்சி விட்டோம்னால் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் கரை எதுவும் இருக்காது அது இல்லாமல் துணி சோப்பு ட்ரெஸ்ஸு துவைக்கிற சோப்பு இருக்குது அந்த சோப்பெல்லாம் வச்சு பாரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவினா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அழுக்கு எதுவும் இருக்காது எல்லாேர் வீட்லேயும் இப்படி தான் விளக்குவாங்க நானெல்லாம் அப்படி தான் விளக்குவேன் விம் சோப்பு வச்சு விம் சோப்பு வச்சு பாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு டைம் நனச்சுட்டு திரும்ப இன்னொரு டைம் தண்ணியில் நல்லா ஃபுல்லாக அலசி அப்படி தான் அலசுவேன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் புது பாத்திரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு விம் பாரை வச்சு அலசணும்